இப்போ வந்து பார்த்தீங்கனா இப்போ கிராமப்புறத்தில் வந்துட்டு விளையாட்டு போட்டியெலாம் நடத்துகிறாங்கனா வச்சுங்களேன் எல்லோருமே கூட்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகாவே இருக்கும் சிட்டி சிட்டியோடய கிராமப்புறங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கனா எல்லோருமே வந்துருப்பாங்க இப்போ ஃபங்க்ஷன் டைமில் வந்துட்டு எல்லோருமே விளையாட்டு போட்டி நடக்கும் போது எல்லோருமே வந்துருப்பாங்க அங்கே பார்த்தீங்கனா வந்துட்டு ஒரு பொழுதுப்போக்காக இருக்கிறக்காக வந்துட்டு அவங்க வருவாங்க அதுவும்போக வந்துட்டு இப்போ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களோ எங்கேயாவது வந்து இந்த போ இந்த அப்படி இருக்கும்போதுமே எல்லோரும் கூடும்போது வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கூட பேசுகிறது ஜாலியாக சிரிக்கிறது அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கனா உங்களுக்கு அதுலேயே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் முடியப் போகும்போதோ இல்லைனா அதுக்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போதில் இருந்தே அவங்க வந்துட்டு ஜாலி உள்ளே ஒட்டுக்கா சேர்ந்துட்டு அவங்க ஜாலியா சுத்துறது அந்த ஃபங்க்ஷன் முடியப் போகும்போது ஜாலியாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கே ரொம்ப என்டர்டைன்மெண்டாக இருக்கும் அந்த குழ விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்கும் அதேமாதிரி வந்துட்டு அங்கே என்ன கச் ஃபங்க்ஷன் எதுவும் எல்லாமே நடத்துக்கிறதும் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே இதாக இருக்கும் இப்போ மற்றப்படி ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கனா வந்துட்டு வருவாங்க கோவிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க கிளம்பிருவாங்க ஆனால் வந்து கிராமப்புறத்தில் அப்படிலாம் இல்லை எல்லாமே வருவாங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒட்டுக்கா கூண்டு எல்லாம் கூடி வந்துட்டு எல்லோருமே ஜாலியாக பேசிகிட்டு அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாமே ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு ஓகே ஓகே நல்லா இருக்காங்க அப்படிங்கம் போது ஜாலியாக காலையில் இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஜாலியாக என்டர்டைன்மெண்டாக இருக்குன் சொல்லிகிட்டு அப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு பே சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க